இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்க ஒரு விஷயம் மொழிதான் இந்த மொழிங்கிறது வெறும் மொழியா இல்லாமல் தன்னுடைய எண்ணங்களை மற்றவுங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு கோளாக வந்து இருக்கிறதுதான் இந்த மொழி ஒரு ஒரு நாட்லேயும் ஒரு ஒரு மொழி பேசுவாங்க இந்தியாவில் எல்லா மொழி பேசுகிற மக்களும் கூடி இருக்காங்க அதுதான் இந்தியாவோட சிறப்பு இந்த மொழி அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட அடையாளம் ஏன்னால் ஒருத்தவங்க என்ன மாதிரியான ஒரு தோரணையில் பேசுகிறாங்கங்கிறது அவங்க வாழ்ந்த இடத்த குறிக்குது ஒரு ஒரு தோரணை பேசுகிற மக்களையும் நம்ம அவங்க வா அவங்க பேசுகிற தோரணை தோரணத்திலேயே அவங்க எந்த ஊரை சேர்ந்தவுங்கன்னு சொல்லி அடையாளம் காமிச்சிடலாம் இப்போ ஐயரா ஐயரெலாம் பார்த்தீங்கன்னா பூணூல் போடுறவால்லாம் அவா இவான்னு பேசுவா வந்துவிட்டீகளா சாப்பிறேலா அப்படின்னு பேசுவாங்க அதே கோயமுத்தூர்க்காரங்கள் வேறு ஒரு ஒரு கு தோர்வையில் பேசுவாங்க அதே மாதிரி தென்காசி அந்த மா வட மாநிலத்தில் இருக்கவங்க புதுசாக தமிழ் கற்றுக்கிட்டு பேசுனாங்கன்னால் அவங்க மொழி வேறு மாதிரி இருக்கும் அதனால மொழி அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருடைய அடையாளம்தான் அதே மாதிரி ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளோ மொழி கற்றுக்குறான் அப்படிங்கிறதுலையும் அவனோட திறமை இருக்குது நிறையா மொழிகள் ஒரு ஒரு மனிதன் பேசினா அவன் திறமைசாலின்னு சொல்லுவோம் தன்னுடைய உரிமை என்ன நம்ம உரிமை நம்ம உரிமைங்கிறது நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிறதுதான் நம்ம உரிமை அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவுங்கள வந்து பார்க்குறப்போ எல்லாேரும் நமஸ்காரன்னு சொல்லி கூப்பிடுவாங்க கிருஷ்ணா கிருஷ்ணனை கும்பிட்றவுங்கள் எல்லாம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் நம்மள அவங்க பார்க்குறப்பையே ராதா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில சில பேர்களெல்லாம் வணக்கம் நமஸ்காரம் இந்த மாதிரி வேறு வா வேறு வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி நம்மள அழைப்பாங்க அப்போது மொழி அப்படிங்கிறது வெறும் உரிமை இல்லை அவன் அவனுக்கு வந்து தாய்மொழி தாய்மொழி அப்படின்னா என்னது அவன் வளர்ந்த நாட்டை நாட்டும் நாட்டுப்பற்றையும் சேர்ந்து வந்ததுதான் இந்த மொழி